ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்கள் மேம் ஆமாம் மேம் ஓகே ஓகே மேம் ஒரு டூ மினிட்ஸ் இதோ பாக் வந்துச்சு மேம் சொல்லுங்கள் மேம் எந்த ப்ராப்ளமும் இல்லை மேம் இப்போ உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது நீங்கள் சுகர் லெவல்லாம் கரெக்டாக இருக்குது மேம் அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை மேம் சுகர் கொலஸ்ட்ரால் எல்லாமே கரெக்டாக இருக்குது நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கிறது அப்டின்றதனால் நீங்கள் மில்லட்ஸ் மாதிரி ஃபுட் நிறைய எடுத்துக்கோங்க ஓகே மேம் ஆ இப்போது முன்னாடிய விட இப்போது ஓரளவுக்கு நார்மலாக தான் மேம் இருக்குது அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம் மேம்

மில்லட்ஸ் அந்த கேழ் மில்லட்ஸ் மாதிரி கேழ்வரகு தினை அந்த மாதிரி ரைஸ்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா மேம் அது மாதிரி எடுத்துக்கோங்க வீட் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா இப்போது இருக்கிறத விட இன்னும் சுகர் லெவல் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகி வந்துடும் மேம் ம் இல்லை மேம் நீங்கள் காலையிலைக்கும் நைட்டுக்கும் வந்து மில்லட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க ரைஸ் வந்து கொஞ்சம் லிமிட்டாக சாப்பிட்டுக்கங்க மதிய டைமில் டீ காஃபி குடிக்கும் போது நீங்கள் சர்க்கர போடாமல் அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இன்னொன்று வந்து அந்த சுகர் ஃப்ரீனு சொல்லிட்டு சுகருக்காக ஒன்று இருக்கும் மேம் அது யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நீங்கள் சப்போஸ் சுகர் இல்லாமல் உங்களுக்கு சாப்பிட முடியல அப்படின்னும் போது நீங்கள் ஒரு சுகர் ஃப்ரீ சுகர் வந்து ஆட் பண்ணீங்க அப்படினாக்கா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் மேம்

ஆமாம் மேம் இப்போது ஒரு ரெண்டு ரெண்டு வீக் மட்டும் போட்டுக்கோங்க இதில் ஒரளவுக்கு கன்ட்ரோல் ஆகிடிச்சி அப்படினாக்கா நீங்கள் உங்களுக்கு கம்ஃபர்ட்டபுள் வந்துட்டு எப்போது எந்த டைமிங்கில் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அரேஞ் பண்ணிடுறோம் நீங்கள் மார்னிங் வரா இருந்தாலும் வாங்க இல்லை ஈவினிங் வரா இருந்தாலும் வந்து போட்டுக்கிற மாதிரி இருக்கும் ஓகே மேம் அப்போது நீங்கள் இன்சுலின் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நியர் பையில் நர்ஸ் யாராவது இருந் இருந்தாங்கன்னால் பாருங்கள் அப்படி முடியலனாக்கா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க எங்களால் அரேஞ் பண்ண முடிஞ்சால் நாங்கள் அரேஞ் பண்ணி தர்றோம் ஆ ஓகே மேம் தேங்க் யூ